நான் ரொம்ப திமுரான பெண்ணு அதுக்காக வந்து எல்லா இடத்துலையும் ஹெட் வெய்ட்டாக நான் நடத்துக்கவே மாட்டேன் இப்போது எனக்கு யாரையாவது பிடிக்கலானாலும் சரி இல்லை என்னை யாருக்காவது பிடிக்கலானாலும் சரி நான் அந்த இடத்த விட்டு விலகி வந்துடுவேன் நானாக போய் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் எங்கிட்ட யாராவது பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பேசுவேன் எனக்கு இது எனக்கு இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஃப்ரெண்டுங்கள் அப்படின்னு சொல்லி க்ளோஸ்ஸாக யாருமே இருந்தது இல்லை ஏன்னால் நானும் ஜாலியாக பேசுவேன் பழகுவேன் ஆனால் யார் கூடயும் நான் வந்து க்ளோஸ்ஸாக நெருங்கவே மாட்டேன் அது ஏன்னு தெரியிலை அப்போயிலேந்து அப்படி தான் நான் வந்து வீட்டிலையும் தனியாக தான் இருப்பேன் ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் தனியாக இருக்கவே விரும்புவேன் அப்படியே எல்லோர் கூடயும் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துவிட்டு ஒட்டிக் அவங்களோட அந்தளவுக்கெலாம் மிங்கில் ஆக மாட்டேன் த கொஞ்சம் தனியே தனியாக தள்ளியே இருப்பேன் அது ஏன் அப்படி அந்த பிஹேவியரை மாற்றிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் என்னால் மாற்றிக்கவே முடியாது இப்போ நான் யாருக்கிட்டையாவது சண்டை போட்டுட்டேனாலோ இல்லை என்கிட்ட யார்கிட்டியா யாராவது சண்டை போட்டாலோ அவங்க வந்து எங்கிட்ட பேசினாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நான் மன்னிச்சிடுவேன் அவங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நான் நினைக்கவே மாட்டேன் அதே மாதிரி என் மேல எதாவது தப்பு இருந்துச்சுனால் கண்டிப்பாக நானே போய் அவங்கள்ட்ட நான் பேசுவேன் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வேணும் அப்படின்னு என்னோடய ஆசை ஆனால் இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாது அப்புறம் வீட்டில் எனக்கு வந்து எல்லாமே ஒரு பெண்ணால முடியாது அப்படின்னு சொல்ல சொல்கிற முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்த நான் முடிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அது என்ன மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி அதில் என்னோடய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்துரு அதில் நல்ல பெஸ்ட்டாக ஃபோ அதுலேருந்து நல்ல ஒரு மன திருப்தி கிடைக்கிற அளவுக்கு நான் என்னோடய வேலைய செய்வேன் இப்போது நான் என்னோடய என் லைஃபில் பார்த்திங்கன்னா நானே வந்து ஸ்கூல் வரைக்கும் அம்மா அப்பா படிக்க வைச்சாங்க அதுக்கப்புறம் காலேஜெலாம் வந்துட்டு நான் என்னோடய ஓன் இன்க்கமில் நான் படித்தேன் பார்ட் டைமாக வேலை பார்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் எங்கள் வீட்டில் லேண்ட் இருந்தது அது வந்து தரிசாக இருந்தது எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் அந்த விவசாயத்தை நான் என்ன பண்ணிணேன்னா அந்த வயல் வந்து ஒரு பெண்ணால தனியாக உன்னால் எடுத்து செய்ய முடியாது அதில் நிறைய கஷ்டம் இருக்குது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க நான் ஆனால் அதை நான் கேட்காம இப்போது நன் ஒரு த்ரீ இயர்ஸ்ஸாக அந்த அந்த நிலத்துல விவசாயம் பண்ணுறேன் அதுலேருந்து எனக்கு லாபம் வரலை தான் ஆனாலும் எனக்கு ஒரு முடியாது அப்படின்னு சொன்னால் அதை நான் முடிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் எனக்கு இருக்குது அதே மாதிரி நான் எதாவது கம்மிட்மெண்ட்ஸ் யாருக்காவது கொடுத்தனா ஒரு இப்போது ஒரு பணமாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு உதவி செய்யறதா இருக்கட்டும் இல்லை எனக்கு ஏதாவுது கொடுத்த வேலையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னோடதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அதே மாதிரி கரெக்டாகவும் செய்வேன் அதே மாதிரி நானும் எதிர்பார்ப்பேன் நம்மளை மாதிரி அவங்களும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் யாரும் அப்படி இருந்தது இல்லை இது வரைக்கும் அப்டேயே மே பி ஒரு சில பேர் இருந்தாலும் அவங்க அந்தளவுக்கு நெலச்சு நிற்கறதில்ல எனக்கு வந்து நல்ல ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாரோடையும் பேசிப் பழகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் அது மாதிரி எனக்கு இருக்கிற சுச்சிவேஷனும் சரி என்னோடய கேரக்ட்ரும் சரி இது வரைக்கும் யார் கூடயும் மிங்கில் ஆகவே இல்லை இது பெரிசா சொல்லப் போகணும்னா இதுதான் என்னோடய லைஃபில் என்ன பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா